வணக்கங்கய்யா நான் இப்போ வந்துவிட்டு இங்கேருந்து பாரதியார் யுனிவர்சிட்டி மருதமலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குற பாரதியார் பல்கலைகழகத்துக்கு நான் ஒரு சின்ன வேலையின் காரணமாக போகணும் இங்கிருந்து நான் அங்கே போகணுன்னா எவ்ளவு நேரம் எடுத்துக்கும் இங்கேயிருந்து போறதுக்கு ஆட்டோவில் போனால் எனக்கு பக்கமா அதாவது பக்கமான இடமா இருந்தால் நான் ஆட்டோவில் போயிக்கலாம்னு நெனைக்கிறேன் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கும் மேலே நாம் செல்லக்கூடிய நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா நான் கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேங்க காரு வாடகைக்கு எடுத்துகிட்டு இங்கேயிருந்து போயிக்கலாம்னு நெனைக்கிறேன் எது உங்களுக்கு சவுகரியமா இருக்குன்னு சொல்லுங்கள் ஒருவேளை காரில் போகிறது சவுகரியம் அப்படின்னா இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு வரும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை ரூபா காருக்கு வாடகையாக வசூலிப்பாங்க அதாவது மொத்தமாக போகுறதுக்கு மட்டும் எவ்வளோவு வசூலிப்பாங்க போய்ட்டு வரதுன்னா எவ்வளோவு வசூலிப்பாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு வேணும்ங்க நீங்கள் இப்போ உங்களோட கார் ஸ்டாண்டில் என்ன வாடகைக்கு கார் ஓட்டுறீங்க மணிக்கணக்கில் வாடகை வசூல் பண்ணுறீங்களா இல்லை போய்ட்டு வர்றதுக்கு வந்துவிட்டு கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி நிர்ணயம் விலை நிர்ணயம் செஞ்சு வெச்சுருக்கீங்களா அதை பற்றின விவரங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க அதேபோல் தான் பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குதுங்களா இந்த ஒரு ஆட்டோ அல்லது கார் ஸ்டாண்டு வந்துவிட்டு இப்போ நான் நிக்கிற நின்னுட்டுருக்கிறேங்கல்லையா நான் இப்போ சிங்காநல்லூரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாண்ட் மட்டும்தானுங்களா இல்லை கொஞ்சம் தள்ளி போனோம்னா வேற எதாவது ஆட்டோ ஸ்டாண்டோ ஏதாவது வேற ஏதாவது ஸ்டாண்ட் இருக்குதுங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதனோட தகவலும் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களோட ஸ்டாண்ட்லேயே விலை வந்துவிட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் போய்ட்டு வர்றதுக்கு எனக்கு கட்டுப்படியாகிறது போல் இருக்குதுன்னா நான் ஒரு அரை நாளுக்கு உண்டான அரை நேரத்துக்கு அதாவது இப்போது ஒரு நாலு மணி நேரத்துக்கு போய்ட்டு வர்றதுக்கு உண்டான இது கூட நான் ஒட்டுமொத்தமாக அமவுண்ட் பணத்தை வந்துவிட்டு உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஏன்னா போறதுக்கு போய்ட்டு இங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் அங்கே போய் சேரணும் போய் சேந்துட்டேன்னா அங்கே போய் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஒரு நேர்முகத்தேர்வு இருக்குது அதை நான் முடிச்சுட்டு நான் வெளியில் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அதை முடிச்சுட்டு வந்த உடனே வந்துவிட்டு மறுபடி திரும்ப இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் எடுக்குன்னு நான் நினக்கிறேன் நீங்கள் அப்படி வர்றாப்ல இருந்தால் என்ன விலைக்கு என்ன விலை வாடகை என்ன விலை வந்துவிட்டு எதிர்பார்க்குறீங்க வாடகைக்கு என்ன அமவுண்ட்டுக்கு கிலோமீட்ரு கணக்கில் வர்றீங்களா இல்லை மணிக்கணக்கில் வர்றீங்களா அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவு படுத்துனீங்கன்னா உங்களோட வண்டிய புக் பண்ணி உங்களோட வர்றதுக்கு எனக்கு சவுகரியமா இருக்கும்